ஹலோ மயிலாதுறைலேருந்து பேசுகிறேன் என்னோட கா நான் என் காலேஜ்ஜி ஃபங்க்ஷனுக்காக ஐம்பது டிரஸ் உங்கள்கிட்ட தைக்க கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா பணமும் கொடுத்துருந்தேன் தைச்சிட்டிங்ளா ஒன் வீக்குக்குள்ளே எப்படியாது தைச்சி கொடுத்துருங்க ஏன்னால் எங்கள் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்காக அது தேவைப்படுது ஸோ லேட் பண்ணிங்கனால் எங்களால் அது போட முடியாது சீக்கிரம் தைங்க நல்லா குவாலிட்டியாக தைங்க நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் சைஸில் தைங்க நான் உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்துட்டேன் மீதி எவ்வளோ கொடுக்கணும் மீதி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்துட்டு தான் டிரஸ் வாங்கிட்டு போகணுமா எல்லாமே நான் சொன்ன அளவில் தானே தைச்சிங்க ஏன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அளவு கரெக்ட்டாக ஒன் வீக் குள்ளே முடிச்சுடுவிங்கள ஒன் வீக் குள்ளே முடியலைனா அப்புறம் எங்களால் டிரஸ் போட முடியாது அப்புறம் எல்லாேரும் என்னைதான் திட்டுவாங்க அதுதான் கன்ஃபார்ம் ஒரு வாரத்தில் கொடுத்துருவிங்கள உங்களை நம்பி ஐம்பது டிரஸ் கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆ சரி நான் அப்போ வந்து காசு கொடுத்துட்டு டிரஸ் வாங்கிட்டு போகிறேன்